சையத் தந்தனா ஆ சார் நான் தமிழ்செல்வன் சார் வெட்டிங் ப்ளானர் தானே நீங்கள் சார் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஒன்று இருக்குதுங்க சார் அதுக்கு வந்து வெட்டிங் ப்ளானராக உங்களை சூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து பூ டெக்ரேஷன் மெகந்தி அந்த டிஜே கேட்ரிங் சர்வீஸ் அதுக்கெல்லாம் எவ்வளோ சார் ந உங்கள் பேக்கேஜ் எவ்ளவு இல்லை அதுக்கு நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க நாங்கள் திருச்சி சார் திருச்சி ஆ எஸ் சார் எனது பட்ஜெட் வந்து எனது பட்ஜெட் வந்து ஒரு ட்வெல் லேக்ஸ் அவங்கள்து து அவங்களுக்கு இதை வச்சிருக்கேன் சார் அதுக்கு தகுந்தாப்போல நம்ம இதை முடிக்கணும் சார் ஆ ஆமாங்க சார் அது ட்வெல் லேக்ஸ்னால் அவங்கள்து ஓகே சார் ஓ நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார் அதுக் அதுக்கப்பறம் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணுமாங்க சார்

சார் நெக்ஸ்ட் மந்த்து எயிட்டின் வந்து மே மேரேஜ் சார் அதுக்கு அதுக்கு தகுந்தாப்போல எல்லாத்தையும் பார்க்கணும் சார் டிஜே வைக்கணும் சார் டிஜேக்கு எவ்வளோ சார் ஆகும் ஆமாங்க சார் ஒரு அப்ராக்ஸிமெட்டா எப்படின்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்லுங்கள் இது இத்த இத்தனை மேரேஜ் நீங்கள் அட்டண்ட் பண்ணிருப்பீங்கள்ல நமக்கு நார்மலாகவே இருந்தால் கூட போதும் சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் டிஜே வைக்கணும்னா இல்லை சார் நார்மலாக வச்சால் போதும் சார் இல்லை சார் இல்லை சார் நார்மலாகவே இருந்தால் போதுங்க சார் நமக்கு இல்லை சார் நமக்கு லோ லோக்கலே லோக்கலே போதுங்கள் சார் நமக்கு அவ்வளோ லக்ஸரி ஆ ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் சார் சார் இந்த பூ டிசைனு டிசைனர் அப்பறம் மண்டபத்தில் பூ டிசைன் பண்ணுறது இதுக்கெல்லாம் எப்படி சார் அமௌண்ட்டு ஆ ஆமாம் சார் ம மண்டபத்தில் பேக் சைட்ல நம்ம டெக்ரேஷன்லாம் ஒரிஜினல் பூ போட்டால் எவ்வளோ சார் வரும் ஓ ஓ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓ ஓகேங்க சார் ஓகேங்க சார் நான் வீட்டில கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு சொல்கிறேன் சார் அட்வான்ஸ் நான் பே பண்ணிடலாமா சார் இப்போ ஆ ஓகே சார் சார் அட்வான்ஸ் ஒரு த்ரீ லேக்ஸ் பே பண்ணிருக்கேன் வந்துருச்சான்னு பாருங்கள் சார் ஓகே சார் நான் செக் பண்ணிட்டு சொ சொல்கிறேங்க சார் தென் இன்னோரு இது மெகந்தி இதெல்லாம் போடுவீங்கள் தானே சார் ஆ அதுக்கு எவ்வளோங்க சார் வ இது இல்லை சார் நோ சார் அது நமக்கு சார் நெக்ஸ்ட் மந்த்து எயிட்டின்த்து தான் சார் கன்ஃபார்ம் தான் சார் அந்த அந்த அதில் வந்து எதுவும் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது சார் ஆ எஸ் சார் ஆ அதுக்கு தகுந்தாப்போல பார்த்துக்கலாம் சார் ஆ ஓக் ஓக் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்